எனக்கு வந்து ஃபேமிலியோடு இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் எங்கள் அம்மா எங்கள் அக்கா எங்கள் பாப்பா எங்கள் தங்கச்சி என் தம்பி நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அதேமாரி வந்து சின்ன வயசுலலாம் பக்கத்தில் வந்து வயசான பாட்டிங்கள்லாம் இருப்பாங்க இந்த பேய் கதை இந்த சாமி கதைலாம் சொல்லுவாங்க அதலாம் ரொம்ப மறக்க முடியாது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பயமுறுத்துவாங்க சின்ன வயசுல இருக்கிறப்பெல்லாம் பக்கத்தில் இருந்துக்கிட்டு சின்ன வயசுல வந்து பயமுறுத்தி காட்டிக்கிட்டிருப்பாங்க அப்படிங்கிறப்ப அது ஒரு ஒரு வெளாட்டு இதுங்கிறமாரி கொஞ்சம் நல்லா சந்தோஷமா இருக்கும் அந்த வயசான பாட்டிங்களோடய கிண்டல் அடித்துக்கிட்டு வம்பு இழுத்துக்கிட்டு நல்லா இருக்கும் அதுக்கப்புறமேட்டுக்கு நான் படிக்கவும் படிக்கிறப்போ நான் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு படம் பார்க்க போவோம் விளாடுவோம் கபடி டான்ஸு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவோடு வே வேலைக்கு போகிறது அது ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாவோடு வந்து சின்ன சின்ன வேலை வந்து உதவி பண்ணுவேன் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹெல்ப் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அப்பறம் பசங்களோடு குழந்தைங்களோட இது வே குழந்தைங்களோட சாப்பாடு ஊட் குழந்தைங்களுக்கு வந்து குளிப்பாட்டி விட்டு சாப்பாடு ஊட்டிட்டு என் பெண்ணுக்கு வந்து மேக்அப் பண்ணிவிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும் மேக்அப் போட்டு அழகுப்படுத்தி பார்ப்பேன் ரொம்ப அழகா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு டிவி பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து ஜி தமிழ்ல வந்து நாடகம் சீரியல் ஜி தமிழ்ல வந்து அனைத்து சீரியலையும் நான் பார்ப்பேன் அதில் வந்து எல்லா சீரியலும் பிடிக்கும் அதில் வந்து செம்பருத்தி நாடகம்னு ஒரு நாடகம் ஓடும் அதில் பார்வதியும் கார்த்திக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த சீரியல் ரொம்ப பிடிக்கும் மியூசிக் பாட்டு அதெலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா விரும்பிக் கேட்ப்பேன் காட்டுக்கு இப்போ விவசாயம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் வேலைக்கு போகிறது வந்து ரொம்ப பிடிக்கும் பக்கத்தில் வயசான பாட்டிங்களோடு உக்காந்து பேசுகிறது ரொம்ப பிடிக்கும்